நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் வாங்கினோம் அந்த ஃபேன் வந்து ஆன்லைனில் இப்போதான் போய் வாங்கினோம் வாங்கினதுக்கு அந்த ஃபேன் நல்ல அழகா நல் முன்னாடி பழைய ஃபேன் வந்து கொஞ்சம் மாதிரி கொட கொட கொடன்னு சத்தம் கேட்டுனே இருந்தது சரி இந்த ஃபேனை எப்படியும் நம்ம மாற்றிடுலான்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் புதுசாக ஒரு ஃபேன் வாங்க வந்து ஒரு ஹால் பெரிய ஹாலு அதில் ரெண்டு ஃபேன் போடலாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணிணோம் சரி எதுக்கும் முதலில் ஒரு ஃபேன் வாங்கி போடுவோம் அந்த ஃபேன் எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா போட்டால் நல்லா அழகாக சௌண்ட் இல்லாமல் நல்லா அழகாக ஓடுச்சு அதாவது மூணு பேர் படுக்கிற இடத்துல பத்து பேர் படுத்தாலும் நல்ல காற்று வசதி எப்படி வருமோ அழகாக வந்துச்சு அந்த ஃபேன் எங்களுக்கு ஒரு ஆன்லைனில் வாங்குனதுக்கு அதாவது உக்காந்த இடத்துல நாங்கள் ஆன் அது இது பண்ணிணோம் அது எங்களுக்கு நல்ல பொருளாகவும் கிடைச்சுது அதுக்கு ஒரு கிஃப்ட்டு பொருளும் கிடைச்சுது ரெண்டுமே நல்லா யூஸாக தான் இருக்குது அதைப் பற்றி சந்தோஷமாவும் இருக்குது உக்காந்த இடத்துல நாங்கள் வாங்கினது ஒன்றுக்குது பயனாகதான் இருந்தது ஒன்றும் தப்பு கிடையாது